ஹலோ

ஆ சொல்லுங்கள் மேம் உங்கள் செவன்த்து கிளாஸில் பிரியான்னு ஒரு பொண்ணு ஏ செஷனில் படிக்கிறால்ல மேம் நான் அவளோட பேரண்ட் அவ அம்மா பேசுகிறேன் மேம் ஒரு ஃபோர் டேஸ்கு என் பொண்ணுக்கு லீவ் வேணும் மேம் மேம் இல்லை மேம் கொஞ்சம் இம்பார்டன்ட்டான வேலை மேம் ஒரு ஃபோர் டேஸ் மட்டும் லீவ் தாங்கள் மேம் போதும் மேம் ஆமாம் மேம் மேம் மேம் என் பொண்ணு நல்லா தான் மேம் படிப்பாக அவள் ஃபோர் டேஸ் தான்ன ஒன்னியும் படிக்காமல் போயிட மாட்டா மேம் நல்ல படிக்கிற பொண்ணு தானே மேம் கொஞ்சம் வேணும் மேம் மேம் இங்கே வந்து கோயிலுக்கு போய் கோயிலுக்கு போகறோம் மேம் மேம் இல்லை மேம் இது இம் இம்பார்டன்ட்டாக போகணும் மேம் என் பொண்ணு வந்து பாஸ் ஆகணும் சொல்லிட்டு வேண்டிட்டு வேண்டிகிட்டு இருக்கோம் மேம் அதுக்கு ஒரு க ஒரு நேர்த்திக்கடன் செய்யணும் மேம் எனக்கு ஒரு ஃபோர் டேஸ் போதும் மேம் ஆ ஆ ஓகே மேம் ரொம்ப நன்றி மேம்